ஆ ஆ சக்தி டிராவல்ஸா ஆ எனக்கு வந்து ஒரு எட்டு பேர் உக்கார்ந்து போகிற மாதிரி கா கார் வேணும் ரெண்டு குழந்தைங்க வேறு இருக்காங்க ஆ ஆ கல்லணை டேமுக்கும் ஸ்ரீரங்கம் ட கோவிலுக்கும் நாங்கள் போகணும் புதுக்கோட்டையிலேருந்து போகணும் இங்கே ஆ நம் இதுக்கு வந்து மொத்தமாக எவ்வளோ ஆகும் புதுக்கோட்டையிலேருந்து போகிறதுக்கு

ஆ ஓகே ஒரு ஒன் டே தான் காலைல போய்விட்டு ம நைட்டு வந்துடுற மாதிரி

ஓகே எங்களுக்கு ஓகே சார் கொஞ்சம் கம்மி பண்ண முடியாதா

ம் ஓகே சார் இது காலைல கொஞ்சம் ஆறு மணிக்கு வெள்ளனே வந்துடுங்க நல்லா கொஞ்சம் டிரைவரு வந்து நல்லா ஓட்றவங்களா அனுப்புங்கள் சார் குழந்தைங்கள்லாம் வேறு இருக்காங்க

ஓகே சார் ஓகே சார் காலையில் ஒரு ஆறு மணிக்கு வாங்க அண்ட் பத்து மணிக்குள்ளே எல்லா இடத்தையும் பாத்துடலாம் ஓகே சார்

ஆ வேறு எங்கேயும் வேணாம் அங்கே போய்விட்டு வேணுனா பார்த்துக்கலாம் சார் அங்கே ஆ பார்க்க முடியலைன்னா கொஞ்சம் தங்குகிற மாதிரி பார்த்துக்கலாம் சார் ஆ ஆமாம் சார்

ஆ வாட்ஸப் ம்

ஆ ஓகே சார் கரெக்டாக வந்துட சொல்லுங்கள் நாங்களும் வெளியில் நின் நிக்கிறோம் சார் கரெக்டாக சிக்ஸ் ஓ க்ளாக்குக்கு கரெக்டாக அனுப்பிடுங்க சார் ம் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் தேங்க்யூ ம்